வேலை வந்து எனக்கு எப்பட்னா கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கணும் நான் டென்த்து படிக்கிறப்போ வந்து என் தமிழ் புக்கு இங்கிலிஷ் புக்கு மேக்ஸ் புக்கு டொ சைன்ஸ்ஸு சோஷியல் சைன்ஸ்ஸு எல்லா புக்குலையுமே வந்து எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் தான் எழுதி வச்சிருந்தேன் அது வந்து நான் மார்க் எடுப்பேன் அப்பட்னு நினச்சி நான் வந்து எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்ன்னு எழுதி வச்சிருந்தேன் அது வந்து எனக்கு சரின்னும் படலை மறுபுடியும் சரி டென்த்ல தான் மார்க் எடுத்துல எடுக்கல ட்வெல்த்லையாது அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் லெவன்த்லையாது நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்பட்னு பார்த்தா லெவல்த்ல லாக் கொரோனா வந்து ஆல் பாஸ் எல்லாருமே சரி ட்வெல்த்லையாது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்பட்னு பார்த்தா ட்வெல்த்லையும் வந்து மார்க் கம்மியாகதான் எடுத்திருந்தேன் ஆனால் என் கனவு எல்லாமே என்னன்னா எம்பிபிஎஸ் எல்லா இடத்துலையுமே ஹேமஸ்ரீ அப்பட்னு போட்டு எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்ன்னு தான் எழுதி வச்சிருப்பேன் ஆனால் அதுவும் ஆசை நிறவேறுல வீட்டில உள்ளவங்களுக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் தான் பண்ணணும் அப்பாவுக்கெலாம் வந்து பிஎஸ்சி நர்சிங் தான் பண்ணணும் அப்பட்னுதான் ஒரு ஆசை என் ஆசை இப்போ காலேஜில் வந்து என்னென்னா டீச்சர் ஆகணும் எதாவது ஒரு ஸ்டா இப்போ தமிழ் டிபார்ட்மெண்ட்டாக தமிழ் டீச்சர் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டா கெமிஸ்ட்ரி சார் கெமிஸ்ட்ரி டீச்சர் அந்தமாதிரி ஆகணுன்னு தான் என்னோட ஆசை எனக்கு வந்து எதிர்கால எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும் சொகுசாக இருக்கணும் இப்பயிலேந்து நம்ம சொகுசாக வளர்ந்தோம் அதேமாதிரி பின்னாடியும் நம்ம சொகுசாக தான் இருக்கணும் அப்பட்ன்ற ஒரு ஆசைதான் அந்த காலத்திலலாம் வந்து வீட்டில ஒருத்தவங்க சம்பாரிச்சாலே அதை வச்சு ரன் பண்ணிடலாம் குடும்பத்தை இறுக்கி பிடிச்சிடலாம் ஆனால் இந்த காலத்தில் அப்பட்லாம் கிடையாது வீட்டில கணவன் மனைவி ரெண்டு பேருமே சம்பாரிச்சால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் குடும்பத்தை இறுக்கிப்பிடிக்க முடியும் அந்த காலத்தில் வந்து ஒருரூபா ரெண்டுரூபா ஐம்பதுருபா ஐம்பது காசு அந்த மாதிரி நம்ம பொருள் வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஒருரூபாய்க்கு இங்கே சா ஆயில் பாக்கெட் தாங்க ஐம்பது காசுக்கு சாக்லேட் தாங்க காரூபா மிட்டாய் தாங்க அப்பட்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இருந்தோம் இப்போ அப்படியா ஆகுன்னா நானூறுரூபா ஐநூறுரூபா அறநூறுரூபா இந்த மாதிரி தான் வருது ஜாமான் அதனால என்னோட ஆசை என்னன்னா அந்த காலத்தில் உள்ளவங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்கள் அதேமாதிரி நம்ம இந்த காலத்தில் இருக்கக்கூடாது நமக்குன்னும் நமக்குன்னு ஒரு ஜாஃப் இருக்கணும் நம்ம ஒரு குடும்பத்தை இறுக்கிப்பிடிச்சிக்கணும் அப்பட்ன்ற ஒரு ஆசைதான் கண்டிப்பாக ஏன் ஆசை என்னான்னா டீச்சர் ஆகணும் தமிழ் டீச்சர் ஆகணும் நான் படிக்கிற காலேஜிக்கே வந்து நான் பாடம் எடுப்பேன் என்னால் முடியும் அப்பட்ன்ற ஒரு ஆசை தான் எனக்கு அது மட்டும் நிறவேறிடும் நான் நிறவேத்துவேன் நான் படிச்சிக்கிட்டு தான் இருப்பேன் என் படிப்பை நான் விடமாட்டேன் முன்னெல்லாம் அந்த சின்ன சின்ன ஆசை இருக்கும் அவங்க பார்த்தோன்னா ஏ அவங்க நல்லாருக்காங்கள் இவங்க நல்லாருக்காங்கள் அவங்க நல்லாருக்காங்கள் அந்த ஒரு எண்ணம் இருந்தும் அந்த எண்ணத்தைலாம் தூக்கி போட்டுட்டு தான் நமக்கு படிப்பு படிப்பு படிப்புன்னு தான் நம்ம இருக்கணும் நமக்கு என்ன தேவை மூணு வேளை சாப்பாடு கொடுக்குறாங்களா ஃபீஸ் கட்டுறாங்களா நம்ம படிக்கணும் அம்மா அப்பாவையும் நல்ல ஜாப் கிடைக்கணும் என்னோடய எண்ணம் அதுதான் நம்ம நல்லாருந்தோம்னால் நம்ம நல்லாருக்க போகிறோம் அவ்வளோதான் எனக்கு அப்படிதான் அந்த கா அந்த காலத்தில் உள்ளவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க தண்ணிக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க உணவு எல்லாத்துக்குமே அந்த கா ஆடை இருப்பிடம் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டம் தான் ஆனால் இந்த காலத்தில் அப் நம்ம நல்லா சொகுசாக இருக்கோம் நல்லா சொகுசாக ஜாலியாக இருக்கோம் அதனால் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு என்ன தேவை அந்த காலத்தில் உள்ளவங்கள்லாம் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் அந்த காலத்திலலாம் பெண்கள் பதினாறு பன்னெண்டு வயசு ஆனோடன்னே திருமணம் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் இந்த காலத்தில் கிடையாது டிகிரி வாங்கணும் அதேமாதிரி டிகிரி வாங்கணும் அப்பட்னு சொல்கிறவங்க வந்து ஒரு வேலையும் எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிக்கொடுக்கலாம்ல அதனால் ஏன் ஆச என்னன்னா டீச்சர் ஆகணும் ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்காரணும் எந்த கஷ்டமும் படக்கூடாது அதான் என் ஆசை